கலாச்சாரன்றது நம்மளோடய வாழ்க்கையில் ஊறிப்போனதாக இருக்கணும் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் நம்ம கலாச்சாரப் பாரம்பரியன்றது நம்ம தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்வது அவர்களும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க முதியோர் மூத்தோர்கள் சொல்றதை அதை அப்படியே கடைபிடிக்கணும் மூத்தோர் சொல்றாங்கன்னால் அதில் ஒரு காரணகர்த்தா இருக்கும் அதை நம்ப வந்து காரணகர்த்தா இருக்குன்றத நம்ப உணர்ந்து ஒவ்வொரு படிப்படியாக இதோ இப்போது கிறிஸ்மஸ் விழான்னால் அதுக்கு முன் தயாரிப்பு நிறையா இருக்குது எப்படி நம்ப வீட்டில் ஒரு கொழந்தை பிறக்குதுன்னா அதை எப்படி ஆரவாரமாக எதிர்பார்க்கிறோம் அதேப் போல வீடு வாசலை சுத்தமாக வைச்சுக்குவோம் நம்ம செய்கிற செயலை சுத்தமாக செய்வோம் நல்லதை நினைப்போம் மற்றவங்களுக்கு உதவி செய்றதை நினைப்போம் அதேப் போல வீடுகளை அலங்கரிப்போம் தூய்மைப்படுத்தி வைப்போம் ஒரு கொழந்தை வருதுன்ற சந்தோஷம் எல்லோர் மனதுலயும் வரும் அதனாலே மற்றவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக எங்கள் வீட்டில் கொழந்தை ஏசுநாதர் பிறக்கப் போகிறார் ஒரு கொழந்தை வருதுனால் எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதே மாதிரி கிறிஸ்மஸ்ஸுன்ற போது அவர் குழந்தையா பிறந்து மனித அவித அவதாரம் எடுத்து நம்ம வீட்டில் வர்றாருன்றதை அதை ஏற்று நம்பிக்கைப்படுத்துறோம் நம்பிக்கையை அதை கலாச்சாரத்தின் வழியாக எப்படி எப்படியெல்லாம் வழிபடுத்தணும் ஒரு குடில் அமைப்போம் ஸ்டார் தொங்க விடுவோம் வெள்ளையடிப்போம் நட்சத்திரம் நிறைய கொடுப்போம் அண்டார் அயலாரோடு சமாதானமாக இருப்போம் இல்லாதவங்கள் யாருன்னு தெரிஞ்சு அவர்களுக்கு தெரியாமல் சோ சஸ்பென்ஸாக வந்து சர்ப்ரைஸ் கொடுப்போம் ஒரு அவர்களுக்கு புதிய ஆடை அணிகலன் சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இது வந்து ஒரு ஒரு நம்பளோடய நம்பளோடையே முடியாது அது அடுத்த தலைமுறைக்கும் அதை சொல்லணும் செய்யணுன்றதுக்காக அவர்களுக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறோம் செய் அது அது மட்டும் இல்லாமல் அவர்களோட சந்தோஷத்தில் நம்ப எப்படி எப்படி எல்லாம் பார்க்கறோம் ஒரு சின்னவர்களுக்குச் செஞ்சு சின்னக் குழந்தைகளுக்கு செஞ்சால் அது வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அதே ஒரு குடும் பெரிய இப்போ வாலிப வயது பிள்ளைகளுக்கு சே ஒரு டிரஸ்ஸு வாங்கிக் கொடுத்தம்ன்னா அது அதுக்குரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் இதே ஒரு குடும்பத்துக்கு செய்யும்போது அந்தக் குடும்பமே சேர்ந்து மகிழும்போது அதில் நம்பளுக்கு ஒரு ஆ புண்ணியம் ஆசீர்வாதம் எல்லாமே நம்பளுக்கு நம்பளுக்கும் கடந்து வரும் நம்பளோடய தலைமுறைக்கும் கடந்து வருன்றதை மனதுல ஏற்றுக்குறோம் அதேப் போல ஒரு பொங்கல் வந்துச்சுனா அதேப் போல வீடு வாசலை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி ஒரு எல்லோரையும் கூப்பிட்டு வைச்சு நம்ப மட்டும் கொண்டாட்டம் ப படுத்தறது கொண்டாடிவிட்டு நம்ப மட்டும் கொண்டாடி சாப்பிடறது கொண்டாட்டம் கெடையாது எல்லாரோடு சேர்ந்து அதை கொண்டாடி மகிழ்ந்து செய்யறதுதான் நமக்குரிய கொண்டாட்டமாக இருக்கும் இப்போ அதே போல ஈஸ்டர் நெருங்கும்போது எல்லா அனைவரும் வந்து அதை வந்து ஒரு ஏழு நாற்பது நாள் கொண்டாடுவாங்க அந்த நாற்பது நாளும் எப்படினா ஒரு நம்ப இந்நாள் வரை செய்த எல்லா குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம் தெரிஞ்சும் தெரியாமலோ அந்த கோபதாபத்தங்கள செய்கிற வார்த்தைகள் செயல்கள் எல்லாத்துக்காகவும் நமக்காக ஏசு பிறந்தாரு அவரை அழகாக வரவேற்றோம் வளர்ந்தோம் அவர் சொற்படி நடந்தோம் அதே நேரம் நம்மளோடய செய்த அறியாமையினாலும் அறிஞ்சும் வீண் அகம்பாவம் ஆணவம் ஒரு ஆங்காரத்தினால் செய்த பாவத்தினால அவர் எவ்வளவோ சொன் சொன்னார் உறுத்துப் போங்க சகித்துப் போங்க மற்றவங்க மேலே அன்பு காட்டுங்கனாரு அதை ஒரு சில இடத்துல நம்பளை வந்து அன்பு காட்ட மறுக்கிறோம் வலுக்கட்டாயமாக மறுத்து மறுதலிக்கிறோம் அதனால் தான் நம்பளோடய பாவங்களால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிரை விட்டார் அப்போ அப்படிப்பட்ட மனுஷனுக்காக ச நாற்பது இங்கே வந்து கலாச்சாரம்னு வரும்போது நாற்பது நாளும் நோன்பு இருப்பாங்க சிலர் காவி உடை அணி அணிவாங்க சிலர் வந்து நாற்பது நாளும் எந்த கவுச்சி இறைச்சி எதுவும் உண்ணாமல் வெறும் காய்கறி உணவுகளை உண்டு சமைத்து உண்டு அதே மாதிரி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நான் நோன்பு இருப்பாங்க அப்புறம் லாஸ்ட்டு அதில் பெரிய வியாழன் பெரிய வியாழன்னு ரொம்ப துயரம் நம்ம வீட்டுங்களில் எப்படி ஒரு தொ து துக்கம் நடந்தால் எப்படி நம்ப து துயரப்பட்டு அதை இது அனுசரிப்போமோ அதேப் போல நாற்பதா நாற்பதாம் நாள் அவர் உயிர்க்கிற வரைக்கும் அந்த துக்கமானது அனுசரித்து ரொம்ப மனம் வருந்தி பா நம்மளோடய பாவத்துக்காக மனம் நொந்து அழுது அது எல்லாம் பொறுத்தருள மன்னிப்புக் கேட்கிறோம் மன்னிப்புக் கேட்ட பிற்பாடு அவர் உயிர்த்தெழும்போது அதனோடய சந்தோஷமே வேறு நம்மள மீண்டும் நம்மளை ரட்சிக்க நம்ம நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்மளை ரட்சிக்க நம்மளுடைய ஆண்டவர் நமக்காக இருக்கிறாரு அப்படின்றத அந்த டைமில் அந்த நேரத்தில் நல்ல புண்ணிய யாத்திரைகளால் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் பாத யாத்திரையாகப் போவது திருயாத்திரை சுற்றுலா போவது இப்படி அங்கே போய் அங்கேயும் சே ஜபம் பண்ணுறது கூட்டமாக ஜபிக்கிறது கூடி ஜபித்தால் கோடி நன்மையென்ற மாதிரி கூடி ஜபிக்கிறது மற்றவங்களுக்காக பரிந்துரை ஜபம் செய்யறது இந்த மாதிரில்லாம் ஜபம் செய்து ஈஸ்டரை நாங்கள் அழகுறக் கொண்டாடுவோம் இன்னும் ச அதிகமாக போகணுன்னா அந்த டைம்லையும் ஈகை அதாவது பிரஸ்னேகம் மற்றவங்களுக்குக் கொடுத்து கெடுத்து வாழக்கூடாது கொடுத்து தான் வாழணுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க அதே போல கொடுத்து வாழ்வது நல்லது நம்ம முன்னோர்கள் செய்யறத கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் இதெல்லாம் வந்து எதுக்குமே தீங்கு இழைக்காமல் அதை அப்படியே கடத்திக் கொண்டு போவது அடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டு போவது நமக்குரிய கடமை